தமிழ் நாட்டை பொறுத்தவரைக்கும் இப்போ சுற்றுலா பயணிகள் வருவதற்கு அவங்க பார்க்கறதுக்கு அதிகமான பொழுதுபோக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக திருவிழாக்கள் கோவில்கள்தான் வந்து முக்கியமான இடம் பெற்றிருக்கும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கோவில்களில் வந்து நிறைய பாரம்பரிய கலைகள் இருக்கும் பழைய காவடிகள் எடுத்துட்டு ஆடுவாங்க நிறைய மியூசிக் டிரம்ஸெலாம் வாசிப்பாங்க அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் திருவையாறு கோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைச்சுங்களேன் அங்கே ஃபுல் நைட் பாட்டு பாடுவாங்க அப்புறம் சிவராத்திரி எடுத்துக்கிட்டிங்கன்னால் அந்த ஃபுல் இன்னமே பரதநாட்டியம் டான்ஸ் ஆடுகிற நைட்டு ஃபுல்லாக போயிகிட்ருக்கும் அதுக்கப்புறம் அழகர்சாமி ஆத்தில் இறங்குவாங்கல்ல அந்த டைம் வந்து நடக்கக்கூடிய கலைகள் எல்லாமே நல்லாயிருக்கும் அந்த இது வந்து சுற்றுலா பயணிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் பர்ட்டிகுலராக அந்த சு அழகர்சாமி கோவில் அப்புறம் தைப்பூசம் டைமில் முருகன் கோவிலில் எடுக்கக்கூடிய காவடிகள் அங்கு செய் மக்கள் செய்யக்கூடிய காணிக்கைகள் அவங்க கூடயே பண்ணுற கலைகள் திருவிழாக்கள் அந்த சைடு இருக்கக்கூடிய தெரு நாடகங்கள் எல்லாமே வந்து முருகனோடய அறுபடை வீடுகள் எல்லாத்திலையுமே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துங்களேன் மகாமகம் நடக்கும்லை அந்த இடம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து காஞ்சிபுரம் கோவில் மீனாட்சி அம்மன் கோவில் இப்போ தமிழ் நாட்டை பொறுத்தவரைக்கும் மக்கள் வந்து பார்க்க சுற்றுலாத்தலம் வந்து பார்க்கறதுக்கு ஏற்ற இடம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கோவில்களாகதான் இருக்கும் அதிகமாக அந்த இடம்தான் இடம் பெற்றிருக்கும் அதுக்கப்புறம் அந்த டைமில் அதோடைய கலைகள் கோவில்களில் அதிகமாக வந்து பா பாட்டும் பாடுவாங்க ஆனால் வந்து நிறைய டான்ஸ் பரதநாட்டியம் தான் அந்த டைமில் வந்து கலைகள் போயிகிட்ருக்கும்